இந்தியாவில் ரொம்ப பிரபலமான விளையாட்டுனால் ஹாக்கி ஃபுட்பால் கிரிக்கெட் ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி நிறையா விளையாட்டு இருக்குது அதில் ஃபுட்பால்ல பிரபலமான வீரர்னால் சுனில் சேத்ரி கிரிக்கெட்டில் ரொம்ப பிரபலமானவர்னால் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி சுனில் கவாஸ்கர் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்கள் மற்றபடி இன்னும் நிறையா கேம் வந்து ஃபேமஸ் ஆனது இந்தியாவில ஓட்டப்பந்தயத்தில் வந்து பீட்டி உஷா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கள் பிரபலமான விளையாட்டு வீரர் அவங்க அதே மாதிரி இந்தியாவில எல்லா விளையாட்டுக்குமே தனித் தனி இடம் இருக்குது இந்தியாவை வந்து ஒரு கேம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ஸ் கொடுக்குற நாடு